ஹலோ ஸ்விகிங்களா அண்ணா ஒரு பொருள் வந்து ஒன்று ஆர்ட்ரு வந்து ஒன்று டீ ஒன்று ஒன்று ஆர்ட்ரு போட்ருந்தேங்க அது முன்னே போட்டே ஒரு கால்மண்நேரம் ஆயிருக்கு அது இப்போ தான் சூடாக வரட்டுன்னு சொல்லுறதுக்காக தான் இன்னோரு தடவ கூப்பிட்டுருந்தேன் அது போன வாரம் அப்படி தாங்க போட்ருந்துச்சு டீ ஒன்று ஆர்ட்ரு போட்ருந்துச்சுங்க வரதுக்குள்ளாற அது டீ எல்லாமே சூடெல்லாம் ஆறி போயிடுச்சுங்க அதனால் தான் ரெண்டாவது தடவ எதுக்கும் ஒரு தடவ பே ரெண்டாவது தடவ ஆர்ட்ரு போட்ருக்கேன் அதான் கூப்பிட்டு சொன்னேங்க ஒரு வார்த்தை கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல போன தடவ லேட்டாக ஆனதுனால அது சூடே இல்லை அதில் ஒன்றுமே இல்லைங்க அது வேஸ்ட்டாக போச்சு அது அதனால் தான் ரெண்டாவது தடவ இப்போ நான் ஆர்ட்ரு போட்டுருக்கேன் இப்போ எதோ கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல இப்போ லேட்டாயிருச்சு அப்படின்னா அது டீ இதுவும் வேஸ்ட்டாகதாங்க போகும் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்கள் அதனால ஒரு தடவ ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னங்க அதை டீயி எப்போ வரும் என்ன வருன்னு கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் போட்டு ஒரு கால்மண்நேரம் ஆயிருக்குங்க ஆர்ட்ரு போட்டு எப்போ வருன்னு தெரிஞ்சிக்களாங்களா அது மட்டும் இல்லாமல் போன தடவ போடும் போது கூட இப்படி தாங்க போட்டு நான் கால்மண்நேரம் அரைமண்நேரம் இருந்துவிட்டு அப்புறம் திருப்பி ஃபோன் எல்லாம் அடிச்சு பார்த்தா பார்த்தா அரைமண்நேரம் கழிச்சு தான் ரெண்டுமண் அரைமண் நேரம் கழிச்சு தாங்க என்னமோ வந்துச்சு அதனால் தான் இப்போ எதுக்கும் ஒரு தடவ இப்போ ஒரு தடவ ஃபோன் பண்ணி கேட்குறேன் இப்போ வருமான்னு மட்டும் கொஞ்சம் டீயை வந்து நல்ல பாக்ஸில் எல்லாம் போட்டு நல்லா கொண்டு வாங்க நல்லா சூடாக இருக்க மாதிரி கொண்டு வாங்க சரிங்க பார்த்தும் பார்த்து கொண்டு வாங்க ஒரு கால்மண் நேரத்துக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர பாருங்கள்